நான் அமேஸான்லேருந்து ப்ராடக்ட் வாங்கினது ஹெட்ஃபோன் என்னோட ரெண்டாவது ப்ராடக்ட் ரிவிவ் நெகட்டிவாக கொடுத்துருந்தது ஹெட்ஃபோன் தான் போட் ஏர் டிராப் ஒன் ஃபோர் ஒன்லேர்ந்து வாங்கியிருந்தேன் அந்த ஏர் டிராப் வாங்கி ஒரு மாசத்துலேயே அது ஒர்க் ஆகலை நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியும் ரிப்போர்ட் பண்ணேன் அவங்களும் எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அது எனக்கு வேஸ்ட் தான் அதை நான் தவுசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸுக்கு வாங்கிருந்தேன் எனக்கு அந்த காசு வேஸ்ட்டு நான் அவங்களோட இன்சூரன்ஸ் அதுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி இருந்துச்சு அதுக்கு க்ளைம் பண்லாம்னு ட்ரை பண்ணேன் பட் அது எதுவும் பக்கத்தில் இல்லை எல்லாம் ரொம்ப தூரமான இடத்துல தான் இருந்துச்சு அதனால் எனக்கு அதை வாங்கினதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இல்லை எனக்கு ரொம்பப் பிடிக்காத ஒன்றாயிடுச்சு அதனால் நெகட்டிவ் ரிவ்யூவ் தான் கொடுக்கணும் அதுதான் என்னோட பேட் பர்ச்சசிங் ஒன் எனிதிங் அவ்வளோதான் ஏர்போட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிருந்தேன் நான்